ஆ மேடம் நாங்கள் ஸ்ரீவைகுண்டதுலிருந்து பேசுகிறோம் எங்களுக்கு பல்க்காக காட்டன் மெட்டீரியல் வந்து தேவையாக இருக்குது உங்கள்கிட்ட இருக்குமா கிடைக்குமா எங்களுக்கு வந்து பல்க்காக வேணும் பியூர் காட்டன் தான் வேணும்

எங்களுக்கு வந்து ஒரு பா ஒரு பெரிய கடைக்கு தேவைப்படுது அப்படின்றப்போ வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாமா அங்கே எங்களுக்கு பண்டுலாக வேணும் அதுக்கப்புறம் அது ஸ்டிட்ச் பண்ண உங்கள்கிட்ட ஆள் இருக்காங்களா நாங்க அதுக்கு முன்னாடியே எதுவும் அட்வான்ஸ் எதுவும் பே பண்ண வேண்டியது இருக்குமா இல்லை நம்ம நேரில் பார்க்குறப்பையே அவங்கள பார்த்துட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கலாமா ஓகே மேம் நாங்கள் இப்போ வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் அனுப்பிடுவோம் எங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் தருவீங்களா நீங்கள் நீங்கள் எத்தனை பெர்சன்ட்ஜு எங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவீங்க சரி நாங்கள் வா நாங்கள் அங்கே வந்து உங்களுக்கு நாங்கள் காசு தர்றோம் அதே மாதிரி எங்களுக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி கொஞ்சம் தந்தால் தான் நெக்ஸ்ட்டு ஆர்டர் வந்து உங்களுக்கு நாங்கள் தருவோம் இல்லேன்னு சொன்னால் ஆ ஓகே மேம் தேங்க்யூ